ம் ஹலோ சொல்லுங்கள் மேம் ஆ யெஸ் மேம் சர் ஸ்கூல்லேந்து தான் மேம் பேசுகிறேன் ம் சொல்லுங்கள் மேம் உங்களுக்கு என்ன மேம் ஹெல்ப் வேணும் ம் ஓகே ம் ஓகே மேம் உங்கள் பொண்ணு எவ்வளோ மார்க் மேம் எடுத்தாங்க டென்த்தில் ஓகே மேம் நல்ல மார்க்கு தான்

மேக்ஸ் குரூப் தான் வேணுமா இல்லை வேறு சயின்ஸ் இருக்கு காமர்ஸ் இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு மேம் ம் ஓகே மேம் ம் ஆமாம் மேம்

ஃபீஸ் வந்து லெவன்த்து டுவெல்த்து அப்படின்றதுனால இயர்க்கு தான் மேம் ஃபீஸ் வாங்குவோம் இதுவே நைன்த் அந்தமாதிரி இருந்தால் டேர்ம் ஃபீஸ் வாங்குவோம் மேம் இயருக்கு தான்றதுனால நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில கூட கட்டலாம் மேம் இப்போ வந்து உங்க இப்போ வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபீஸுனா நீங்கள் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுமாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி வசதியோ ஆ அந்தமாதிரி கூட நீங்கள் கட்டலாம் மேம் பிரச்சனை இல்லை மேம் இல்லை மேம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறிங்கல்ல மேம் அதுல நாங்கள் வந்து புக்ஸுக்கும் யூனிஃபார்ம்க்கும் சேர்த்தே தான் மேம் கலெக்ட் பண்ணிருந்தோம் அதனால் வந்து பிரச்சனை இல்லை மேம் நீங்கள் ஃபீஸ் கட்னோன்னே நாங்கள் யூனிஃபார்மும் புக்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் மேம் இல்லை மேம் எக்ஸ்ட்ராவும் இருக்கு மேம் எக்ஸ்ட்ரா என்னன்னு பார்த்திங்கனா நாங்கள் ஸ்விம்மிங் க்ளாஸு சிங்கிங் க்ளாஸ் டான்ஸ் க்ளாஸு இதெல்லாமே நாங்கள் வைக்கிறோம் மேம் இது உங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எது விருப்பமோ அதில் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நாங்கள் அதில் வந்து வெளியே கூட ப்ரோக்ராம்க்குலாம் கூட்டுகிட்டு போவோம் மேம் அது வந்து அதுக்கு வந்து இப்போ சிங்கிங் க்ளாஸ் அப்படினு பார்த்திங்கனா அதுக்கு வந்து தௌசண்ட் மேம் அந்தமாதிரி ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஒரு ஒரு டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட்டாக வேரி ஆகும் மேம் அமௌண்ட்டு எங்கள் ஸ்கூலில் வந்து எப்பியுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் மேம் கொடுப்போம் அதனால் உங்கள் குழந்தைங்க வந்து படிப்பாங்களா மாட்டாங்களானு எந்த பயமும் உங்களுக்கு வேணா மேம் இங்க வந்தாலே கண்டிப்பாக எல்லாருமே நல்லா படிப்பாங்க எல்லாருமே பாஸ் ஆவாங்க மேம் நல்ல பர்சன்டேஜோட அட்மிஷன் வந்து நாங்கள் வந்து ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில வந்து காலேஜ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் மேம் அதனால் நீங்கள் ஜூனுக்கு முன்னாடியே வந்து போட்டுருங்க மேம் ஜூன் முடியிறத்துக்குள்ளே மேம் உங்களுக்கு எதனா ஹாஸ்டல் எதுவும் வேணாமா மேம் ஹாஸ்டல் இருக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு மேம் எங்கள் ஸ்கூலில் ம் ஓகே மேம் பரவால்ல ஓகே மேம் ஆ ஓகே தேங்க் யூ மேம் ஓகே